ஆறாம்தேதி மே மாதம் எம்பத்தொன்றாவது வருடம் என்னுடைய பிறந்தநாள் முப்பதாம்தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்னுடைய பையனுடைய பிறந்தநாள் பதினஞ்சு அக்டோபர் மாதம் அறுபத்தஞ்சாவது வருடம் என்னுடைய அம்மாவுடைய பிறந்தநாள் பத்தொம்போது ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்னுடைய பொண்ணோடய பிறந்தநாள் பத்தன்போது ஃபிப்ரவரி மாதம் எழுவத்தி ஆறு எங்க வீட்டுக்காரரோடைய பிறந்தநாள்